விவசாயம் இப்போ புதுசாக பண்ணுறாங்க பார்த்திங்கனா அவங்களுக்கு வானிலை ஒழுங்கா தெரியாது எந்த எந்த சீசனில் என்ன பயிரை வைக்கணுன்னு ஒழுங்கா தெரியாது அதனால் அவங்க கொஞ்சம் மாற்றி பண்ணுறதுனால கொஞ்சம் பூச்சிலாம் நிறையா அடிச்சு அவங்களுக்கு அதனால லாபம் அதிகமாக கிடைக்காது இதே கொஞ்சம் நல்லா முன்னாடிலேர்ந்து விவசாயம் பண்ணிட்டுருக்கவுங்களை பார்த்திங்கனா அவங்களுக்கு நல்லா தெரியும் வானிலை எந்த நாளில் என்ன பண்ணும் இப்போ வெயில் காலன்னு பார்த்திங்கன்னா சோளம் சோளம் போடுவாங்க மழ காலன்னா நெல் போடுவாங்க ஏன்னா நெல்லுக்கு வந்து நிறையா தண்ணி தேவை இதே சோளம்னா நம்ம வெயில் காலத்தில் போட்டோன்னா எப்பையாவது மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி மழ பேஞ்சாக் கூட போதும் அது வளர்ந்துக்கும் அப்புறம் நம்ம இந்த விவசாயம் பண்ணுறப்ப மருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு செடி வந்துடுச்சுன்னா பூச்சிக்கொல்லி மருந்தடிப்போம் இந்த மாதிரி ஒரு ஐம்பது எம்எல் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தடுச்சு ஒரு ஒரு குடம் தண்ணி ஊற்றி மருந்தடிப்போம் மருந்தடிக்கறதுனால அந்த பூச்செல்லாம் செத்துப் போய் கொஞ்சம் செடி நல்லாருக்கும் இப்போ ஒரு ஏக்கர்னு வச்சிட்டோம்னா அதேமாதிரி ஒரு நாலஞ்சு டேங்க்கு அடிப்போம் அப்போனா தான் அந்த காட்டுல பூச்சி இல்லாமே பூச்சி தொல்லை இல்லாமல் கரெட்டாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கனா இயற்கை முறையில் பண்ணுவாங்க இயற்கை முறையில் இந்த மாட்டு சாணம் அந்த காய்கறிகளோட அந்த இதெலாம் ரொம்ப நாள் அந்த மண்ணுள்ள தோண்டி வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் தூவிவிட்டோன்னா பூச்சிக்கொள் தொல்லை கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் அதில் வர காய்கறிகள்லாம் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் மக்கள் வந்து அதிகமாக அந்த இயற்கை உரத்த வந்து விரும்புவாங்க